நம் தாய் மொழியான தமிழ் மொழி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு எழுதுறதாக இருந்தாலும் சரி படிக்கிறதா இருந்தாலும் சரி எனக்கு தாய் மொழி தமிழ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய ஃபஸ்ட் லாக்வேஜ் வந்து தமிழ் தான் நான் சொல்வேன் இப்போது இந்த இருக்கிற காலத்தில் வந்து இங்கிலிஷ் ஆங்கிலம் மொழி வரதை வர வந்ததுனால் தமிழ் மொழி வந்து கொஞ்சம் கீழ் நிலையில தான் இருக்குது ஏன் அப்படினா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வளர்த்து வந்துட்டு இருக்கிறதுனால இப்போ மொபைலு மொபைல் போன் யூஸ் பண்ணுறதுனாலயா வந்து த தமிழ் வந்து குறைஞ்சிட்டு இருக்குதுனே சொல்லலாம் இப்போது ஒரு ஒருத்தவங்க வேலைக்கு போனாலோ இண்டர்வியூக்கு கேட்டாலோ அவங்க வந்து இங்கிலிஷில் தான் கேட்குறாங்க இல்லையா அதனால் வந்து இங்கிலிஷே தான் வந்து ஃபஸ்டு ஃபிரிஃபரன்ஸ்சாகவே இருக்குது தமிழ் வந்து கொஞ்சம் கீழவே தான் இருக்குது தமிழ் மொழியை வந்து நம்ம எப்படிலாம் வந்து மேன்மைப்படுத்ததுலாம் அப்படின்னு கேட்டீங்கனால் கல்வி மூலமாகவே நம்ம வந்து மேன்மைப்படுத்தலாம் பிறருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம தமிழ் வந்து பழகிக்கணும் உயர்த்தணும் அப்படிங்குற ஒரு ஒரு முன்னேற்றத்தின் மூலமாக வந்து நம்ம வந்து தமிழில் வந்து உயர்த்தி உயர்த்தலாம் இப்போ இங்கிலிஷ் வந்து நம்மளுக்கு இங்கிலிஷ் வந்து ஃபஸ்டு இருக்கிறதுனால வந்து நம்ம நம்ம குழந்தையா இருந்தாலுமே அந்த மொபைல் போன் இருந்தால் தான் இப்போது சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணிக்குது எதுவாக இருந்தாலும் மொபைல் போன் தான் குழந்தைங்களா இருந்தாலும் சரி கேட்குறாங்க இல்லையா அதனால் அவங்க பார்க்குற வீடியோஸ்சை வந்து தமிழில் இருந்தாவே வந்து நல்லா இருக்கும் நல்லா இருந்தாக்கால் தமிழ் மொழியை நம்ம வந்து உயர்த்தலாம் தமிழ் மொழி வந்து ரொம்ப பழ பழமையான மொழியாக இருந்தாலும் நம்ம அவங்க நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த தமிழ் மொழியை வந்து நம்ம எல்லோருக்கோமே வந்து தெரிவிக்கணும் தெரிவிச்சு அதை வந்து மேன்மைப்படுத்தணும் அதை வந்து நம்ம ஒரு இப்போ வந்து புக்காகவோ அல்லது தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டாலுமே வாட்ஸ்அப் ஈமெயில் அது மூலயமாவும் வந்து நம்ம வந்து தமிழ் மொழியை பரப்பலாம் தமிழ் மொழியை பரப்புவது வந்து நம்மளுடைய கடமைதான் தமிழ் மொழியை வந்து நம்மளுடைய மொழியை வந்து எல்லாேருமே பேசணும் நம்மளுடைய தாய் மொழியை வந்து கற்கணும் அப்படிங்றதுக்கு ஒரு விஷயத்த வச்சு தான் வந்து நம்ம வந்து தமிழ் மொழியும் பயன்படுத்துவோம் தமிழ் மொழியை பயன்படுத்துவதன் மூலமாக வந்து நம்மளுடைய லாங்வேஜ் வந்து ஃபஸ்டில் வரணும் அப்படிங்றதுக்கு எண்ணத்துனாலேயும் வந்து நம்ம தமிழ் மொழியை பரப்பணும் அதுவும் நல்ல முறையில் செய்யணும் அப்படிங்கறதுனால நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்யலாம் அதனால் இந்த தமிழ் மொழி எனக்கு ரொம்பவே பிடிக்கும்